ஹலோ ஹா மேம்

ஆ ஆ ஆமாங்க ஆ சரி ஆ நம்ம கடையில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா மொபைலும் இருக்குதுமா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன விவோ வி ஃபிஃப்டி எடுத்துக்கிறீங்கன்னா கேமரா நீங்கள் எந்த மாதிரி க தங்க கேமரா வேணுமா இல்லை நல்லா உங்களுக்கு பேட்ரி ம் கேமரா குவாலிட்டி மூணு இப்போது விவோவில் வி ஃபிஃப்டி இருக்குதுமா அது விவோ வி ஃபிஃப்டி வந்து புதுசாக லான்ச் ஆன ஃபோனு தான் அது அதில் வந்து ஸ்டோரேஜும் நல்ல கெப்பாசிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி வரும் அதுக்கப்புறம் விவோ வி ஃபார்ட்டி இருக்குது அது அதுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பெட்டர் அதுலேயும் சூப்பராக ஃபிஃப்டி எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க பே பேட்ரி எம்ஏஹெச்சும் ஆறாயிரம் எம்ஏஹெச் இது ரெண்டுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராவன்ஸ் செவன் எஸ் இன்டெல் ஜிபி தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓ ஓப்போ சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக லான்ச் ஆன ரக்கட் ஃபோன் இருக்குது ஒன்று அண்டர் வாட்டர் வாட்டர் பரூஃப் இருக்குது நீங்கள் வந்து தண்ணியில் தண்ணிக்குள்ளே அண்டர் வாட்டரு அதாவது நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அதுக்கும் உங்களுக்கு நல்ல சாம்சங்கில் வந்து ஆ சாம்சங்கில் வந்து இப்போ கே டுவெல் அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஆ அதில் ஒரு நல்ல ஃபோனு அப்புறம் நீங்கள் நத்திங் மாதிரி நத்திங் ஃபோனில் ஏதாச்சும் பார்க்குறீங்களா அப்புறம் ஓகே அப்புறம் சாம்சங் இப்போ சாம்சங்கில் வந்து ஒரு புதுசாக ஃபோன் லான்ச் ஆகியிருக்குமா அந்த ஃபோன் வந்து ஓ சாம்சங் ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்கள் இப்போ விவோ வந்துல்ல நான் விவோ வி ஃபிஃப்டி சொல்லிருந்தேன் பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் வரும் அது உங்களுக்கு ஸ்டோரேஜை கொடுத்து வேரியன்ட்டு மாறும்மா அடுத்து வந்து விவோ வி ஃபார்ட்டி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வரும் அடுத்து வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கள்ல சாம்சங் அது வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு அப்புறம் ஓப்போவில் வந்து அண்டர் வாட்டர் போர்ட்ரேட் சொன்னேன்ல பார்த்தீங்களா போட்டால் தண்ணியில் விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு அது வந்து உங்களுக்கு வந்து வி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓப்போ எஃப் டொன்ட்டி நைன் இருக்குது அப்போ எஃப் நைன் ப்ரோ சீரீஸ் ஒன்று இருக்குது ப்ரோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் முப்பதுருபாய் கிட்டே வரும் வெறும் ப்ரோ சீரீஸ் இல்லாமல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஆ ஆ ஓப்போ எஃப் டுவெண்டி நைன் இருக்குதும்மா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜான கேமரா வரும் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து எயிட் ஜிபி ராம் ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வரும்மா ஒகேம்மா அதே பேக் பண்ணிடலாமா இல்லைம்மா ஸ்டாக் கடையில் இருக்குது இப்போ சொன்னீங்கன்னா பேக் பண்ணிடலாம் ஆ ஓகேம்மா பேக் பண்ணிடுறேன்